எங்கூரில் பார்த்தீங்கனா வந்துவிட்டு பஸ் வசதி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு ஒரு நாளைக்கு வந்துவிட்டு மூணு பஸ் தான் விடுறாங்க மூணு வேளை சாப்பாடு மாதிரி மூணு வேளை தான் பஸ்ஸு வருது காலையில் ஒன்று மதியம் ஒன்று நைட்டு ஒன்று தான் வருது மிச்சபடி பஸ்ஸே கிடைக்கிறதில்ல எங்கூர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போணும்னா ஒன்று நாங்கள் நடந்து தான் போகணும் அப்படி இல்லைன்னா வண்டியில் போகணும் அப்படியும் அந்த வசதியும் இல்லாதவங்க வந்துவிட்டு யாருகிட்டேனா வந்துவிட்டு கேட்டு லிஃப்ட்டு கேட்டு தான் வந்து போவாங்களே இல்லைன்னா நடந்தே போய்விடுவாங்க அந்த வர்ற பஸ்ஸு கூட கரெக்டான டைம்க்கு வந்து வர்றதில்லை நம்ப நம்ப வந்து போகறதுக்கு முன்னாடியே போயிடுது அப்படி இல்லைன்னா வந்து நம்ப ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு இந்த மாரி நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்புறம் வந்துவிட்டு ரோடு வசதியும் வந்து சரியில்லை ரோடு வந்து ஒ நல்லா இருந்தால் தான் போகுறத்துக்கும் வந்து ஈசியாக இருக்கும் அந்த வசதியும் வந்துவிட்டு மேம்படுத்தாமல் இருக்காங்க இதை இதெல்லாம் கொஞ்சம் வந்து மேம்படுத்துனா நாங்களும் வந்துவிட்டு கொஞ்சம் வெளி ஊர்களுக்கு வந்து போகறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரைமண் நேரத்துக்கு ஒரு பஸ் இல்லைன்னாலும் ஒரு மண் நேரத்துக்காவது ஒரு பஸ் விட்டால் ரொம்பவே வசதியாக இருக்கும் வெளியூர்களுக்கு போயிவிட்டு வரவங்களுக்கும் ரொம்பவும் ஈசியாக இருக்கும் அதிகமாக எங்கூர் மக்கள் வந்துவிட்டு பக்கத்தில் உள்ள ஊருக்கு காய்கறி வாங்க மருத்துவ செலவு பார்க்கறத்துக்காக தான் போவாங்க நிறைய பேர் நடந்தே போயிவிடுறாங்க இதெல்லாமே வந்து குறை குறைக்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு பயன்படுற மாரி இருக்கும் கொஞ்சம் வசதி வந்து மேம்படுத்தினா